எது வேணுணாலும் சமைப்போம் இந்த கம்மச்சோறு தின்னா ஆக்கினாலும் தின்போம் வரகு அரிசி ஆக்கினாலும் தின்போம் கம்பு அரிசி தின்போம் எந்த சோறு அரிசி ரேஷன் அரிசி வடித்தாலும் தின்போம் அது நல்ல அரிசி வடித்திருந்தாலும் தின்போம் எது பொருளாதாரம் இருக்குதோ வீட்ல எதை செய்கிறாங்களோ அதை சாப்பிட்றது பஞ்சம் இல்லாமல் இல்லை இப்போலாம் நாடு முன்னேறிடிச்சு அது அதுவும் சமைத்தா தான் இருக்குது இப்போ ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் சோற்று பஞ்சம் இல்லை அரிசி பஞ்சம் இல்லை அந்த அரிசி எல்லாம் இந்த பஞ்சத்தை தீர்த்தது கூட்டுறவு வங்கி நம்ம சொசைட்டி தான் தீர்த்தது நாட்டு மக்கள் பஞ்சத்தை கவுர்மெண்டு தீர்த்து வைத்தது நம்ம கவுர்மெண்ட் அதனால ரெண்ட்ருபாக்கி ஒரு அரிசி போட்டாங்க அன்றைக்கி சொசைட்டிலேயே ரெண்ட்ருபா தான் அந்த அரிசி பச்சை அரிசி தரமாட்டேம்பா அவன் இதை கொடுத்தே ஆகணும்னு நான் அவன் சொசைட்டி தலைவராம் கொடுத்துதான்யா ஆகணும் அப்படிம்ப ஏய் நீ வழக்கு பண்ணுறடா என்ன ஓ வீட்டு சொத்து தரியா கொடு எங்களுக்கு எங்களுக்கு தானே வந்துது நீ மூட்டை கட்டி வச்சிருக்க அப்படின் சொல்லி சண்டை பிடிச்சி ரெண்டு ரெண்டு கிலோ அரிசி போடுவான் அப்புறோம் நாலு கிலோ போட்டார் அப்புறோம் அஞ்சு கிலோ போட்டது இப்படியே படி படியாக கவுர்மெண்ட்டு ஏற்றிக்கிட்டே வந்திடுச்சு ஆமாம் அப்புறோம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு முப்பத்தஞ்சி கிலோ அரிசி போட்டுருந்தான் எனக்கு கூட முப்பத்தஞ்சி கிலோ அரிசி போட்டுருந்துது இப்போ தான் இந்த நம்ம அரசாங்கம் வந்து அந்த முப்பத்தஞ்சி கிலோ ரெண்டு நபருக்குலாம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ இங்கே எடுத்துட்டாங்க எங்களுக்கு ரெண்டு பேருக்கு பதினாறு கிலோ அரிசி தான் நம்பருக்கு ஏன் அப்போ ஏன் முப்பத்தஞ்சி கிலோ போட்டது தான் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்குதுனு கவுர்மெண்டு அறிவிச்சப்படி நீ போட்டியா நீ என்ன திருட்டு வேலை செய்கிற நீ கவுர்மெண்டு சட்டம் எப்படி போட்டாங்க அறிவிச்சாங்க அப்புறோம் எனக்கு காசு மாதம் ஆயருபா பென்சன் கொடுக்குறாங்க முதியோர் பென்சன் எனக்கு மாதம் ஆயிரம் அது எப்படினாக்கா நான் போனேன் அன்றைக்கி முப்பருபா பென்சன் கொடுத்தாங்க அப்புறோம் நாற்பதுருபா கொடுத்தாங்க அப்புறோம் இரநூறுபா கொடுத்தாங்க இப்போ ஆயிரம் கொடுக்குறாங்க ஆயிரத்தி இரநூறு எங்களுக்கு ம் இப்படிலாம் கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வருடத்துக்கு கொஞ்சமாக ஏற்றுனாங்க வருடத்துக்கு கொஞ்சமாக ஏற்றி அவங்க கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எங்கள் செலவுக்கு இது